வீட்டு பின்னாடி பறவையை வர வெக்கிறதுக்கு அரிசியை தூவி விட்டு இப்போது ஒரு சோத்து பருக்கி விட்டு எறியுறது இதலாம் கண்டு பறவை எங்கே இருந்தாலும் தேடி வரும் அதாவது காக்கை வரும் கோழி வரும் வந்து அது மாரி பல பறவைகள்லாம் வந்து எங்கள் வீட்டு பின்னாடி அந்த இப்போ நான் போடுறதுக்கு அந்த தானியங்கள்லாம் போடுவோம் நெல் இது மாரி இப்போது அதிகமாக போடுறது வந்து அரிசி தான் நம்ம அதிகமாக போட்டு பறவைகளை வர வைப்போம் வர வெச்சு அதுங்களை வந்து தண்ணி கொஞ்ச ஒரு கப்பில் தண்ணி வெச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி அதை வெச்சு வெச்சுட்டு வந்துடுறது அது வந்து தண்ணி குடிச்சிப்பிட்டு அது இப்போ அதல்லாம் சாப்பிட்டுட்டு அரிசில்லாம் சாப்பிட்டுட்டு சாதம் வைச்சோம்னா சாதத்தைலாம் சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு அது பறந்து போய்விடும் அந்த மாதிரி தான் சில பறவைகளை நாங்கள் நல்ல பறவைகளை வர வெக்கிறோம் கொக்கு கூட வரும் கோழி கூட வருது காக்கை இனம் வருது காக்கை வந்து சாப்பாடு மெய்னாக கூப்பிட்டுட்டு சாப்பாடு வெச்சால் கூட சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போய்விடும் காக்கை தான் வந்து மெய்னாக அதிகமாக வர்றது காக்கையும் வரும்